இந்த சிறு விவசாயிகள் அதிகமாக பாதிக்கிறது வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து மஞ்சள் தக்காளி இந்த மாதிரி பண்ணையம் பண்ணுற விவசாயிகள் சிறு விவசாயிகள் வந்து எப்பேயுமே வருஷத்துக்கு நாலு போகம் விளஞ்சாங்கனா மூணு போகம் நஷ்டம் அடைவாங்க ஒரு போகம் தான் ஏதோ சொச்சமாக ஒரு சில லாபங்களை வந்து இயர்ன் பண்ணுவாங்க ஏன்னெனு கேட்டிங்கன்னால் பெரு விவசாயி வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து இ வ தேவையான அளவு வந்து அவங்களோட விளை நிலங்களை விளை பொருளை வாங்கிவிடுவாங்க வாங்கிவிட்டு ஒரு தர ஒரு சில டைமில் வாங்கவே மாட்டாங்க கேட்டால் எக்கச்சக்கமாக எங்கள் கிட்டே குடோனில் இருக்குது அப்படின் சொல்லிவிடுவாங்க அப்போது விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் அது எதுவுமே பண்ண முடியாமல் அது அழுகிற நிலமைக்கி வரும் இல்லை ஒரு சிலர் வந்து அதை பட்ட இது மாதிரி போர் மாதிரி போட்டு வைப்பாங்க அந்த போர் போடுறது கூட ஆறு மாதத்துக்குள்ள சேல் பண்ணலை அப்படினா அதுவும் வந்து நமக்கு அந்த அந்த வெங்காயம் ஆகட்டும் இது ஆகட்டும் போயிடும் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சினன்னு கேட்டிங்கன்னால் மதிப்பு கூட்டி அதை வந்து ஒரு பொருளை மதிப்பு கூட்டுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சிகள் சரியான போதிய பயிற்சிகள் இல்லாததுனால் அவங்க என்ன பண்ணுறாங்கனு கேட்டிங்கனால் அப்படியே வந்து அழுகிற நிலைம விவசாய வியா அந்த விளை நிலங்களிலயே அழுகி போகிற நிலைம வந்து ஏற்படுது